எது வந்து அதிகமாக ஊதியம் தருதுன்னா அது தையல்னு சொல்லலாம் இப்போ தையல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் அதில் நிறைய வகை ஸ்டிச்சிங் இருக்குது இப்போ ப எக்ஸாம்பிளுக்கு பிளவுஸ் எடுத்துக்கிட்டீங்கனு வச்சிகோங்களன் பிளவுஸில் லைனிங் இல்லாத பிளவுஸ் ஒரு ரேட்டு லைனிங் பிளவுஸ் ஒரு ரேட்டு அதுலேயே கொஞ்சம் டிசைன் நெக்குக்கு மட்டும் வச்சால் ஒரு ரேட்டு இல்லை கைக்கும் சேர்த்து வச்சால் அதுக்கு ஒரு தனி ரேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணால் அது ஒரு ரேட்டு ஆரி ஒர்க்க்குனு ஒரு ரேட்டு அதுமாதிரி அதததுக்கு தகுந்தபோல வந்து வெலை அதிகமாக ஏறிகிட்டே இருக்கும் அதிகமாக வந்து வருமானம் தரதுன்னா இந்த பிளவுஸ் சொல்லலாம் மற்ற எல்லா ட்ரெஸை விட இப்போ மேரேஜிக்குலாம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்கள் ஆரி ஒர்க் பண்ணணும் பிளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கணும் அப்படின்னா கொறைஞ்ச பட்சம் வந்து ஒரு அஞ்சாயிரம் அந்தமாதிரி மூணாயிரம் அஞ்சாயிரம் அந்தமாதிரினாவது ஆகும் கொறைஞ்ச பட்சமே நல்ல செம டிசைனிங் ஒர்க்கில் போகணுனா அது இன்னும் அதிகமாகும் அந்தளவுக்கு வந்து வருமானம் தரது வந்து தையலில் அதுவும் இந்த பிளவுஸ்க்குத்தான் இருக்குறதில் அதிகம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக வந்து செஞ்ச விஷயம் அப்படின்னா அது கொஞ்சம் கடினமாவும் இருந்தது வந்து எனக்கு இந்த உள்ள நூல் வந்து ட்ரெஸ் செய்கிறதுன்னா ரொம்ப இஷ்டம் மற்ற மிஷின் ஸ்டிச்சிங் விட எனக்கு அந்த உள்ளன் ட்ரெஸ் நெய்கிறதுள்ள ஆர்வம் அதிகமா இருக்கிறதால நான் வந்து அதில் எனக்கு எப்படி சொல்கிறது பிறந்த குழந்தைக்கு வந்து சொட்டர் பின்னி கொடுத்துருக்கன் அப்புறம் பெரியவங்களுக்கு மப்ளர் பின்னி கொடுத்துருக்கேன் அப்பறம் வந்து சின்ன குழந்த கைக்கு உரை தனியா காலுக்கு உரை தனியா அந்தமாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து தனித்தனியா பின்னி கொடுத்திருப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்குது இப்போ நினச்சாலும் நான் எங்கள் சித்தி குழந்தைளுக்கு வந்து அதை தான் பின்னி கொடுத்தேன் அவங்க எல்லா ரொம்ப சந்தோச பட்டாங்கள் இதை பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு நம்ம பின்னி கொடுத்த ட்ரெஸ் வாங்கி போட்டு இருக்காங்கள் அப்படிங்க போது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகளுக்குளான் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நான் இந்த உள்ளன் நூல்லையே குட்டி குட்டியா தொப்பி அப்புறம் குட்டி குட்டியா மாடன் மாடனா ட்ரெஸ் அப்புறம் அதுக்கு ஹான்ட் பேக் அந்தமாதிரிலான் பின்னிருக்கேன் பொம்மைக்கினு இல்லை பெரியவகங்களுக்கும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க அந்தமாதிரிலான் ஹாண்ட் பேக்ஸ்லான் நிறைய பின்னி கொடுத்துருக்கேன் இதுக்குலான் பார்த்திங்கன்னா நிறையா நேரம் ஆகும் பொறுமை ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு மற்ற மிஷினில் தைக்கிறதுலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென் பண்ணால் போதும் தச்சிடலாம் நம்ம என்ன நினைக்கிறமோ அதை வந்து டிசைனிங் எந்தமாதிரியோ கட் பண்ணி ஸ்டெச் பண்ணி ஈசியா முடிச்சிடலாம் இது அப்படி கிடையாது பின்னலுங்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறமோ அதை வந்து அந்த ட்ரெஸில் கொண்டு வரணும் ரொம்ப மைன்னுட்டா எப்படி சொல்கிறது ஒரு சவாலவே இருக்கும் அந்தமாதிரிதான் இருக்கும் எனக்கு அதுதான் வந்து நெய்கிறத்துக்கு ரொம்ப நேரமாகும் ஆனால் வந்து ரிசல்ட் பக்கவாக கொடுக்கும் எல்லாருமே ஆச்சரிய பாடுவாங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கா தெறம இருக்கா இவ்வளோ வந்து சூப்பரா எப்படி பின்ர கடையில் வாங்கிறது கூட இந்த அளவுக்கு இதாக இருக்காது அந்த திக்நஸ்ஷோ அந்த குவாலிட்டியாக இருக்காது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் நீ செஞ்சு கொடுக்கிறது நல்லா இருக்குது அப்படிலா சொல்லி பாராட்டி இருக்காங்கள் இதுக்கு அதிக நேரம் எடுத்தாலும் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்